என் வீட்டோடய மாடியில் மொட்டை மாடியில் வந்து மாடித்தோட்டம் சின்னதாக அமைச்சிருக்கேன் அந்த மாடி தோட்டத்தில் நிறைய காய்கனிகள் பூக்கள் அந்த மாதிரி செடி எல்லாம் வச்சு நான் பராமரித்திட்டு வந்துட்டு இருக்கேன் அந்தச் செடிங்களோடய அந்த இலையில் வந்துட்டு மாவு பூச்சி எல்லாம் வரும் அந்த மாவு பூச்சி ஆனது வந்துட்டு அந்த இலையை வந்து அரித்து அரித்து சாப்பிட்டு அந்த இலையோடய தன்மையை வந்து அழிக்கும் அந்த இலையோடய தன்மை வந்து அழிஞ்சு அந்தச் செடியும் சில சமயம் அழிஞ்சு போயிடும் அந்தச் செடி அழியும் போது அது வந்து அதன் உள்ளே பூக்கள் எல்லாமே அழிஞ்சு போய் நமக்கு வந்து பயன்படாதவாறு போயிடும் அப்படி போனால் வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன் யோசித்திட்டு இருக்கும்போது நிறைய வண்டுகளும் அதே மாதிரி வரும் கொசுக்கள் வரும் எல்லாமே வந்து அந்த செடியை வந்து ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு வந்து கொண்டந்து விட்டுடுச்சு அப்போதைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னால் கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி புண்ணாக்கு இதெல்லாம் வந்து கடையில் விற்பாங்க அந்த பூச்சிக்கொல்லி அழிக்கிறது மாதிரி அந்த பூச்சிகளை அழிக்கிற மாதிரிலா இருக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கரைசல் கடலை புண்ணாக்கு கரைசல் வேப்பம் புண்ணாக்கு கரைசல் அது மாதிரி கரைத்து அந்த செடிகளோடய மேலே மேற்பரப்பில் வந்து நம்ம வந்து தெளித்தோம் அப்படின்னால் அந்த செடிகளில் வந்து பூச்சிகள் வந்து அண்டாமல் இருக்கும் நம்ம வச்ச செடியும் வந்துட்டு நல்லா பாதுகாப்பாக இருக்கும் நமக்கு தேவையான காய்கனிகள் பூக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அது கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நான் சமாளித்து அதிலிருந்து வந்து தீர்வு கண்டுருக்கேன்